ஹலோ டெய்லருங்ளா மேடம் நாங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அது குரூப் டான்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் நான் அதில் ஒரு ஏழு பிள்ளைங்கள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கு ஏழுக்கும் ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து நான் தைக்க கொடுக்கணும் அதான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் வச்ச மாதிரிலாம் உங்களால் ஸ்டிச் பண்ணி தர முடியுங்ளா ஒரு ஃபிஃப்ட்டின் ஒரு ஃபிஃப்ட்டின் டேஸ் குள்ளே வேணும் மேடம் ஆ சரிங் இப்போ அதுக்கு பேமெண்ட் எவ்வளோ மேடம் சரி ஓகே த்ரீ தௌசண்ட் இப்போயே கொடுக்கணுங்களா இல்லை அட்வான்ஸ் மாதிரி உங்ளுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துட்டு பண்ணிக்லாங்ளா சரி ஓகே சரி ஆனால் கரெக்ட்டான வேணும் மேடம் எனக்கு ஃபிஃப்ட்டின் டேஸ்னா நீங்கள் இது பண்ணிட்டு நின்னால் எனக்கு ப்ரோக்ராம் ஃபால்ட் ஆயிடும் சரிங்ளா சரி ஓகே நான் ஒன் டே பிஃபோர் வந்து உங்ளுக்கு நான் கால் பண்ணிட்டு வந்துவிட்டு உங்களுக்கு அந்த பேமெண்ட் குடுத்துவிட்டு பண்ணிடுறேன் மேடம் ஓகேங்ளா ஆ ஆ சரிங் மேடம் ஆ சரிங் மேடம்

சரி ஓகே மேடம் ஓகே மேடம் நான் கண்டிப்பாக யாராவது தெரிந்தவங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன் மேடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேடம்